நான் துணி துவைக்கிறதுக்காக ஒரு வாஷிங் மிஷுனு வாங்கினேன் இது என்ன ஃபோனு ஃபோனில் அமேசானில் போட்டு தான் நான் வாங்கினேன் அந்த இதில் ஆன்லைனில் வாங்கினேன் இன்னொருத்தவங்கள் போட சொல்லி தான் வாங்கினேன் அவங்க தான் சொன்னாங்க இந்த பிராண்டு நல்லா இருக்குது அப்படினு சொல்லிட்டு நான் அந்த இதில் வாங்கினேன் ஹையரில் வாங்கினேன் வாங்கினதுல என்னென்னா ஒரு நாலு துணி தான் அதில் போட முடியுது நிறையா துணி கூட போட முடியலை துணி போட்டோம்னால் அந்த அதில் இருந்து துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர அழுக்கெலாம் வந்து அந்த மிஷனில் தங்கிவிடுது அப்படியே அடியில் தண்ணி உள்ளார அந்த வெளியில் வர தண்ணி வந்து உள்ளார விட்டோம்னா மேலே கிளம்பிக்கிட்டு வருது எல்லாமே அது மிஷினில் தப்பா இல்லை பைபில் தப்பாக என்னெனே தெரியல துவைச்ச துணிக்கு எல்லாம் மண் வந்துடுது கீழே இருந்து வேஸ்ட்டு போகிற தண்ணியில் தண்ணி வந்து மேலே ஏறி துணிக்கு வந்துடுது அப்புறம் என்னென்னா நாலு துணி தான் போடுறோமா அதுவும் ஒன்றும் உருப்படியா தச்ச துவைச்ச மாதிரி தெரியல அழுக்கே போக மாட்டேங்கிது காலரு இத்தனைக்கும் நான் வந்து ஊற வைச்சு தேய்ச்சு தான் போடுகிறேன் கை பக்கமெலாம் அது கூட துவைக்க மாட்டேங்கிது அதுக்கு வந்து நம்ம கையாலேயே துவைச்சுரலாம் போல் இந்த மாதிரி கரண்டு பில்லா அப்படியே டபுளாக வருது மிஷன் போட்டதில் இருந்து டபுளாக வருது மிஷினு ஓடுறதுனால எப்படி நாலு நாலு துணியாக போட்டால் எப்போ துவைக்க முடியும் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் தண்ணி தண்ணி பார்த்து தான் செலவு பண்ணணும் மிஷுனுக்கே அவ்வளோ தண்ணி செலவாகுது பேசாமல் கையிலேயே துவைச்சுரலாமானு இருக்குது இல்லை வேறு இது இதை வேறு பிராண்டு வாங்கினா நல்லா இருக்குமா என்னென்னு தெரியல இந்த பிராண்டில் தான் இப்படியா என்ன நாங்கள் வந்து இந்த மேலே ஃப்ரண்டு டாப்பு லோடு வாங்கியிருக்கோம் ஃப்ரண்டு லோடு நல்லா இருக்குமா என்னெனு தெரியல இதிலையே இவ்வளோ இவ்வளோ பிரச்சின இருக்கும் அதுவும் சத்தமாக தூங்கவே முடியாது தூக்க தூங்க மத்தியான நேரத்தில் போட்டுட்டோம்ன்னால் கொட கொட கொட கொட கொடனு அப்படி சவுண்டு கேட்கும் இந்த சத்தத்தில் யாருமே தூங்க முடியாது அப்படி பவரு ரொம்ப இழுக்குது இந்த கரண்டு பில்லு அதிகமாக வருது மிஷினே வேறு வெறும் பிளாஸ்ட்டிக்கில் தான் இருக்குது பிளாஸ்ட்டிக்லேயே வெயிட்டு வெயிட்டெலாம் கிடையாது பிளாஸ்ட்டிங்னாலக மேல் மூடி கழன்டுட்டு வந்துடுது வாங்கி ரெண்டு மாதம் கூட ஆகல மேல் மூடி தனியாக இருக்குது அது மிஷுனுக்கு வந்து இதுவும் வேறு இன்சுரன்சுன்னு வேறு போட்டாங்க அதுவும் இன்னும் வந்து இன்சுரன்ஸ்ஸும் கிளைம் பண்ணி இன்சுரன்சு கேட்டோம்னால் அதுக்கு வந்து டாப்பு அந்த கிளாசுக்கெலாம் கிடையாது உள்ளார உள்ள மோட்டருக்கு மட்டும் தான் அப்படினு சொல்கிறாங்க சைடெலேலாம் அந்த பிளாஸ்ட்டிக்கில் வைச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் இதாச்சுனால் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம் மோட்டரில் ஏதாவது ஃபால்ட்டுனால் தான் நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இப்போ வாங்கினதுல இருந்து இந்த மிஷின் வாஷிங் மிஷின் வாங்கினதுல இருந்து ஒரே இது தான் பிரச்சின தான் அதுக்கு நம்ம கையிலேயே துவைச்சுரலாம் அந்த மாதிரி இருக்குது துணியெலாம் வேறு கிழியுது அப்படியே மெல்லிசான துணியை போட்டால் கிழிஞ்சுட்டு வந்துடுது அந்த துணியெல்லாம் யூனிஃபார்ம் டிரஸ்ஸு போட்டால் அதுவும் அப்படியே பேண்ட்டெலாம் நடுவில் கிழிஞ்சுடுச்சு பார்த்து தான் மிஷினையெல்லாம் வாங்கணும் போல் இனிமேல் வாஷிங் மிஷினில் இந்த இது வாங்கக்கூடாது இல்லைனால் நம்ம கையாலேயே துவைச்சுரணும் பார்த்து வாங்கும் போது நல்ல நிறையா துணி போட முடியுமா மிஷின் நல்லா ஒர்க்காகுமா துணி கிழியாத அழுக்கெலாம் வெளியில் போயிடுமா அப்படினு கேட்டு பார்த்து வாங்கணும் இந்த வாஷிங் மிஷின் நல்லா இல்லை